எங்கள் பகுதிலுள்ள மக்கள் நிறைய பேர் வந்து திருவாரூர் தியாகராஜர் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் சனீஸ்வரன் கோயில் திருநள்ளாறில் இருக்குது அங்கே போய்விட்டு அங்கே உள்ள குளத்துல தலை முழுகி குளிச்சிட்டு வந்தாக்கால் தங்களுக்குள்ளே கஷ்டங்கள் எல்லாம் அந்த தண்ணீரோடு போய்விடும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த நம்பிக்கையில் நிறைய மக்கள் அந்த கோயிலுக்கு போய்விட்டு வருவாங்க இன்னும் வெளிநாட்டு வெளி மாநில சுற்றுலா பயணிகள் கூட அதிகமாக சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து வழிபட்றாங்க அதுக்கப்புறம் திருப்பனம்புரம் ராகு கேது கோயில் இருக்குது ஸோ அது அங்கே வந்து யாராருக்கெலாம் என்னென்ன பரிகாரம் செய்யணுமோ அவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு போய்கிட்ருக்காங்க இதேப்போல் நிறைய கோயில்கள் திருவாரூர் மாவட்டத்தை சுற்றி நிறைய இருக்குது அப்புறம் அந்த பக்கம் நாகப்பட்டினம் இருக்குது துறைமுகம் இருக்குது அங்கே பார்வையிடுவாங்க சுற்றுலா பயணிகள் நிறையா பேர் அங்கே வந்துட்டு போவாங்க